நல்ல மருத்துவ சேவை பெறுவதற்கு வறுமை ஒரு தடையாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா ஆம் நான் நினைக்கிறேன் ஏன்னால் ஒரு சாதாரண தலை வலி காய்ச்சல் அப்படின்னா எங்கே வேணால் அவங்க மருத்துவம் செஞ்சுக்க முடியும் ஒரு பெரிய வியாதி ஒரு உடல் உறுப்பு இழப்பு ஒரு கேன்சர் ஒரு நரம் நரம்பியல் சம்பந்தமான ஒரு வியாதி இது மாதிரி ஒரு பெரிய வியாதிகள் வரும்போது ஒரு பாமர மக்களால தன்னுடைய வை முழுமையான வைத்தியத்தை பார்த்துட்டு வரத்துக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க ஏனால் அதனுடைய மருத்துவ செலவுகள் வந்து அதிகமானதாகவும் அது வெளிநாடுகளில் வெளி மாநிலத்தில் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அந்த மருத்துவம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படறாங்க கட்டாயமாக ஏனால் ஒரு பணக்காரன் வந்து அது ஈஸியாக அதனுடைய தேவைகளை சந்திச்சு அதுக்குண்டான மருத்துவம் பார்த்து தன்னுடைய வ உடல் சுகத்தை சுகம் செஞ்சுக்குறான் ஆனால் ஒரு ஏழை பணம் இல்லாததினால தன்னுடைய மருத்துவத்தை முழுமையாக பார்க்க முடியாமல் அவன் அநேக நேரங்களில் இருக்கிறத்துக்கான சூழ்நிலைலியும் அவன் வந்துடறான் அதுனால் பணம் ஒரு மருத்துவ வசதிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அதன் தடை நீங்கணும் அப்படின்னா அரசாங்கம் நல்ல மருத்துவ சேவையை புதிய புதிய டெக்னாலஜி உள்ள மருத்துவத்தை பாமர மக்கள் எளிய இல்லை எளிதில் பெறக்கூடிய வசதியை செஞ்சு தந்து அதை நடைமுறைப்படுத்தி மக்கள் பயன் அடையறாங்களான்னு பார்க்கணும் பெரிய பெரிய வியாதிகளுக்கு மக்கள் தொலைதூரம் போகிறதுக்கு முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு டிஸ்ட்டிக்வைஸா அந்த நல்ல ஒரு மருத்துவத்தை கவர்மெண்ட் கொடுத்தா கட்டாயமாக ஏழை மக்களுக்கு கூட எந்த ஒரு வியாதிக்கும் முழுமையான ஒரு பயன் அடைய முடியுங்குறதை நான் நம்புகிறேன்